சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா மயில் இறகு அதை மயில் பீலினு கூட சொல்லுவாங்க இதை வந்து மயில் இறகு அப்புறம் அந்த பறவை கோழி இருக்குது பார்த்தீங்களா கோழி ஓட இறகை வந்து அதை எடுத்து அப்படியே காது குடையுவாங்க அது ஒரு சுகம் இருக்கும் பாருங்க அந்த ஒரு சுகம் ச்ச வேறு லெவலில் இருக்கும்ங்க அது அப்புறம் இந்த கூலாங்கல் கலர் கலராக இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே மீன் தொட்டியில் எடுத்து போடுறது கலர் கலராக இருக்கும் அதெல்லாம் வந்து நிறையா கல் எடுத்து எடுத்து எடுத்து ஒரு பெரிய பாக்ஸு அவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டு சேர்த்து வைப்போம் அப்புறம் பேனா நடராஜன் பேனான்னு சொல்லி அப்போது ரொம்ப ஃபேமஸ்ஸான ஒரு நாங்கள் படிக்கிறப்போ சின்ன கொழந்தையா இருக்கிறப்ப இன்றைக்குலாம் என்னென்னமோ பேனா வந்துருச்சு அன்றைக்கு நடராஜன் பேனானால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு அதை வந்து வீட்டில் வாங்கி தர மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப அதை நம்ம ஃப்ரெண்டு வந்து அதை வச்சு இருப்பான் அதெல்லாம் ஆட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கொண்டு போன காலங்கெல்லாம் நிறையா இருக்குங்க அப்புறம் அந்த மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து புக்குக்கு அடியில் வைச்சா இன்னொரு குட்டி போடும் இதெல்லாம் நம்பின காலங்கெல்லாம் அப்பெலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் அந்த ஒரு காலமுங்க இப்போ இருக்கிற கொழந்தைங்ககிட்டலாம் அது இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாதுங்க இந்த மாதிரி கூலாங்கல் மயில் இறகு கோழி கல் கோழி ஓட இது அதுவும் இந்த மயில் இறகெல்லாம் கொடுத்தா தூக்கி எறியுதுக இன்னைக்கு உள்ளவங்கக்கிட்டெலாம் எங்கங்கே ஏதோ வீடியோ கேமு செல்லு இந்த மாதிரி தான் இதாகிருச்சிங்க நம்மளை மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைங்க சான்ஸே இல்லை